இந்த மாதிரி நிகழ்வு அதிகமாக நான் சந்ஜிது இல்லை ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஏன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு திருவிழாக்காக போயிருந்தேன் அப்போ அவங்க உறவினர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என்னென்ன சமூகம் சொல்லிட்டு அப்போ வந்து ரொம்ப அவங்க விசாரிச்சதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அது அத விட அவங்க வந்து சமூகத்தை கேட்ட பின்னாடி இந்த உயர்ந்தவங்களை ஒரு மாதிரியும் தாழ்ந்தவங்களை ஒரு மாதிரியும் நடத்த ஆரம்பிச்சிவிட்டாங்க அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு ரொம்ப அந்த மாரி நிகழ்வுகள் வந்து நடக்காமல் இருக்குறது தான் நல்லது அது வந்து எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ண விஷயமாக தான் இருக்குது